நான் ஸ்கூல் டைம்லையும் சரி காலேஜ் டைம்லையும் சரி ஸ்கூல் டைம் எல்லாம் ஆன்வல் டே இதுமாதிரிலாம் வரும் அந்த டைம் எல்லாம் சிங் சிங்கிங்லில் அவ்வளோ அவ்வளோக்கு இன்ட்ரஸ்ட் எனக்கு வந்து இருக்குது நான் எனிடைம் பாடிகிட்டேதான் இருப்பேன் ஒரு பாட்டு பாடினேன்னா ரெண்ட் டைம் அது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டேதான் இருப்பேன் யார் குருகிட்ட அவங்கள்டலாம் கத்துக்கல்லாம் மாட்டேன் என்னோடய டிவியில் டிவியில் பார்த்து என்னோடய ஓனாகதான் நான் பாடிக்குவேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் ஆன்வல்டே இதுமாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னோடய பேரில் என்னோடய பேர் வந்து சிங்கிங்கில் கொடுத்துருவேன் காம்படீஷனில் வந்து அந்த பாட்டுப் பாடுறதுல வந்து என்னோடய பேர் வந்து கொடுத்துருவேன் அதில் வந்து ஆன்வல்டே டைமில் வந்து கூப்பிடுவாங்க அந்தமாதிரி பாடிவிட்டு வந்துடுவேன் எனக்கு குருவெலாம் யாரும் கிடையாது அதுமாதிரி காலேஜ் டைம்லையும் சரி ஆன்வல்டே கல்ச்சுரல்ஸ் டேஸில் அதிகமாக வரும் அது எல்லாக்கூடுமே என்னோடய சிங்கிங்கில் வந்து நான் என்னோடய பேர் வந்து கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன் கொடுப்பேன் அதேமாதிரி வந்து அதிலயும் பாட்டுப்பாடி ப்ரைஸ்லாம்கூட அதிகமாக வாங்கியிருக்கேன் வின் பண்ணி